வணக்கம் இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அமௌண்ட் வச்சுருக்கோம் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னாப் பண்ணுறது ஏதுப் பண்ணுறதுன்னு நிறையப் பேர்த்துக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் இப்போ நிறையப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் பேங்க்ல இருப்பாங்க இல்லை கவுர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அப்படி இல்லையா ஒரு தனியார் வேலையிலக்கூட இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஒரு ஒன் லாக் இல்லைன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் செவண்டி தௌசண்ட் ஃபிஃப் ஒரு எக்ஸாம் ஒரு தோராயமாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சிக்குலாம் ஒரு ஐம்பதாயரத்துல இருந்து ஒரு லட்சம் வரையும் மாதம் சேலை மாதம் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னப் பண்ணுறது ஏதுப் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை ஓகேங்களா ஒரு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி இன்னும் ஒரு எடுத்துகாட்டுக்கு அறுபதாயருபா நான் சேல்ரி வாங்குறேன் எனக்கு ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஒரு ஏழு லட்சம் எனக்கு கிடைக்கும் அந்த ஏழு லட்சம் வச்சு என்ன என்னப் பண்ணுறது ஏதுப் பண்ணுறதுன்னு ஒரு கன் ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை அதனால என்னப் பண்ணேன் டேரேக்டாக நான் போய் ஒரு வங்கியை போய்விட்டு முறையிட்டேன் அந்த வங்கியில் ஒரு அதிகாரி எனக்கு ஒரு ஒரு அறிகுறி சொன்னார் ஒரு அறிவுரை சொன்னார் அவரு என்னா சொன்னாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கு ஓகேங்களா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிக்ஸ்ஸுடு டெப்பாசிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பிக்ஸ்ஸுடு டெப்பாசிட்டில நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டன்ஸ் கிடைக்கும் இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ர கம்மி நாள்லருந்து அதிக நாள் வரையும் இருக்கு அதுக்கு பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் நீங்கள் போடுறீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு உங்களுக்கு நல்ல வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தரமான வட்டி கிடைக்கும் ஓகேங்களா அந்த வட்டி வந்து உங்களுக்கு மாதமாக வர மாரி வச்சுக்குலாம் இல்லையா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வச்சுக்குலாம் இல்லையா வருஷ வருஷம் வேணும் வச்சுக்குலாம் எனக்கு இந்த வட்டி இது மாதிரி வேணா எனக்கு நான் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு எஃப்டியில போடுறேன் எனக்கு அஞ்சு வருஷம் அப்புறம் வேணுன்னா அத மாரிக் கூட எடுக்கலாம்னு சொன்னாங்க ஒரு அதிகாரி அது எனக்குப் பயனுள்ளதாக இருந்துச்சு எனக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டியில போடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் வேறு என்ன ஆப்ஷன் இருக்கா முதலீட்டு பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி வங்கி அதிகாரிக் கிட்ட நான் கேட்டுருந்தேன் அதுக்கு வங்கி அதிகாரியும் இன்னொரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொன்னார் அது என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூட்சுவல் ஃபண்ட்ஸ் மியூட்சுவல் ஃபண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரசண்ட்டில ரொம்ப டிரெண்டிங்காக டிரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப நிறைய அமௌண்ட் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு கம்பெனி மேலே நான் முதலீட்டு பண்ணுறேன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இன்னும் வட்டி அதிகமாக கிடைக்கும் எனக்கு திரும்பத் தர பணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஆனால் அதுல ஒரு ரிஸ்க்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மார்கெட் பேஸ் பண்ணி நான் பே பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குரோத் ஆனால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லை ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படி அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல நான் அது அந்த நான் ரிஸ்க்குன்னு சொன்னேல்ல அதனுடைய ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாரி வேணா வேறு மாதிரி ஆப்ஷன் வேணும் மியூட்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னா அதுலையும் ரெண்டு வகையான இருக்கு ஒன்று கவுர்மெண்ட் பேஸ் பண்ணி கம்பெனி இருக்கு இன்னொன்னு ப்ரைவேட் பேஸ் பண்ண கம்பெனி இருக்கு நீங்கள் கவுர்மெண்ட் பேஸ் பண்ண கம்பெனியில் நீங்கள் வந்து அதை முதலீட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமான வட்டி கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் நாங்கள் கவுர்மெண்ட் இதுப்பண்ணி இன்வேஸ்ட் பண்ண இதுல வந்து கம்பெனியில எங்களை வந்து முதலீட்ட பண்ணச் சொன்னாங்க எனக்கு வந்து ஆனால் எனக்கு என்ன நான் விரும்புகிறேன்னா நான் தனியார் வங்கில் இது தனியார் த நிறுவகத்தில நான் வந்து முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா எனக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால நான் அதுல நான் எனக்கு வங்கி அதிகாரி அதுல எனக்கு அறிவுரை பண்ணச் சொன்னார் நீங்கள் வயசு கம்மியாகதான இருக்கு நீங்கள் பண்ணுங்கள் ட்ரைப் பண்ணுங்கள் சொன்னாங்க அதனால் நான் அதனால் ஒரு தனியார் நிறுவகத்தில நான் அதுல முதலீட்டு பண்ணேன் முதலீட்டு பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் ஒரு பத்து வருஷம் இதை நீங்கள் நினைக்காதீங்க நினைக்காம நீங்கள் விட்டுவிடுங்க உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க இது எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷ வருஷம் நீங்கள் கட்டலாம் அப்படி இல்லேன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னா ஒரே டைமாகவும் பே பண்ணிக்கல்லாம் அப்படினாங்க மறுபடியும் நான் இன்னொரு ஆப்ஷன் அவர்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு வருஷா வருஷம் பே பண்ண முடியாது எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னத்துக்கு உன்னோரு ஆப்ஷன் அவர் சொன்னார் மாதம் மாதம் கட்டுற மாதிரியும் சொன்னார் அதுப்பேர் எஸ்ஐபின்னு சொன்னாங்க அது மாத மாதமும் ஒரு ஃபன் ஒரு கம்பெனி மேலே நம்ம முதலீட்டு பண்லாம் மாத மாதம் அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னாங்க இதுதான் இப்போ பர்சண்ட்டில இருக்கு இதுக்கு ஏன் அது எங்கிட்ட சொன்னாங்கன்னா இப்போ நான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில வச்சிட்டு இருக்கேன் காசு அந்த வீட்டில வச்சுகிட்டு இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லை சேஃப் இல்லைன்னு எப்படி சொல்லுறேன்னா இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸ் பே பண்ணுறேன் ஐடி டீமே உள்ள வந்து எனக்கு ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டான டாக்ஸ் தான் அது இதுக் பண்ணி க்ளைம் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும் செய்யணும் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த டாக்ஸ் நான் அவங்கக்கிட்ட பே பண்ணுறது இதுல நான் காமிச்சிக்கலாம் ஏன்னா நான் சும்மா வச்சிட்டுருந்தால் டேக்ஸ் அதுக்குன்னு பே பண்ண முடியாது இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு நிறைய அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு நல்லா ரிட்டன்ஸ் கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்க பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுல முதலீடுல இன்வெஸ்ட் பண்ணோமுன்னா நல்லா குரோ வட்டியோட கிடைக்கும் குறஞ்சப்பட்சம் நீங்கள் ஒரு பிக்ஸ்டு டெப்பாசிட்டில பண்ணீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீதத்தோட வட்டி கிடைக்கும் இதே நீங்கள் மியூட்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பன்னண்டுலேர்ந்து பதினாறு பர்சண்டேஜ் உள்ள வட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன்ஸ் கிடைக்கும் அதனால தான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜ்ஜஷன் எனக்கு சொன்னார் எங்கள் வங்கி அதிகாரி நன்றி வணக்கம்